திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய உணவுனு பார்த்தோம்னா நம்ப வீட்டிலையே கேழ்வரகு தோசை சுடலாம் இல்லாட்டி களி கிண்டி சாப்பிடுவாங்க சில பேர் வந்து கம்பம் சோறு கூழ் இந்த மாதிரியெல்லாம் வந்து போதுமான பாரம்பரிய உணவுகள் ஆகும் அந்தமாதிரி சாப்பிடோம்னா உடல் நலத்துக்கு வந்து எந்த வித வந்து பாதிப்பும் நம்பளுக்கு ஏற்படாது அவற்றை தயாரிக்கும் பொருட்கள்னால் கேழ்வரகு அரிசி கொள்ளு கஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து சமையலை செஞ்சோம்னா வந்து பல சமையல் நுட்பங்கள் வந்து பயன்படுத்தி வராங்க மேலும் அவை வந்து அவை மாவட்டத்து கலாச்சாரம்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து எங்கள் மிகவும் உணவு நம்ம சாப்பிட வேண்டும் என்றால் வந்து வீட்டில் செஞ்சு நம்ப சாப்பாடு செய்றணும் இப்போ சாதாரணமாக வந்து அரிசியை வந்து நம்ம வந்து ஊற வச்சு அதை வந்து உளுந்து ஊற வச்சு அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சு அதை நம்ம வீட்லையே செஞ்சு நம்ம இட்லி செஞ்சு சாப்டோம்னா நல்லா இருக்கும் அது பிளஸ் பருப்பு பருப்பு வகையில் வந்து நம்ம உருண்டை குழம்பு வந்து வைக்கலாம் உருண்டை குழம்புல வந்து நம்ப தேங்காய் பிளஸ் வந்து பருப்பு இது நல்லா வந்து மசிச்சு அரைச்சு வச்சு அதோடு சேர்த்து தேங்காயும் போட்டு நல்லா மசிச்சு வச்சு உருண்டை புடிச்சு வச்சு அப்புறம் நம்ப வந்து குழம்பு தாளிச்சு விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு பிளஸ் வந்து நம்ப காரம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் இது எல்லாம் போட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து உருண்டை புடிச்சு வச்ச உருண்டையை நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா வந்து உருண்டை குழம்பை வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நம்ப சுண்டல் சாப்பிடுறோனு வச்சுக்கோங்க சுண்டல் வந்து இப்போ கொத்துக்கடலை சுண்டலு இதெல்லாம் வந்து உடல்நலத்துக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து நோய் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுண்டல் கடலை கொத்துக் கடலை இந்தமாதிரிலாம் வந்து நிறைய போடுகிறாங்க ஏன்னால் அது வந்து உடல்நலத்துக்கு வந்து ஜுரம் வரத்துக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லது இரும்பு சத்துனு சொல்கிறாங்க அதனாலே நம்ம வீட்டில் வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம் அதில் வெங்காயம் தாளிச்சு விட்டு கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு அந்த ஊற வைச்ச சுண்டலை போட்டு வேக வச்சு நம்ம எடுத்து போட்டு இது பண்ணோம்னா நல்லதுனு சொல்கிறாங்க இப்போ வந்து விவசாயம் பண்ணி நம்ப ஒரு வயலில் அவங்க வந்து வெதைச்சு இது பண்ணி நம்ம நெல் புடைச்சு இதெல்லாம் பண்ணி அந்த அரிசியை வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் சில பேர் வந்து இந்த இந்த இதில் செய்றதுலான் வந்து நல்லா இருக்க மாட்டேன்கிது சாதாரண அரிசி இந்த அரிசிலாம் நம்ப வீட்டிலயே வந்து விவசாயம் செஞ்சு செஞ்சு அந்த அரிசியில் வந்து நம்ப செஞ்சு சாப்பாடு சாப்பிடம்னா ரொம்ப நல்லாதானே உடம்புக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதை வேக வச்சு நம்ப குழம்பு வச்சு நம்ம கொடுக்கலாம் இட்லி செஞ்சு சாப்பிடலாம் அதில் மாவாட்டி நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையானது எதை வேணுனாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த அரிசியில் சில பேர் வந்து ஆடி பெருக்குக்கு வந்து வரலாற்றுலாம் பார்த்திங்கன்னா ஆடி பெருக்குக்கு கோயில் வேண்டிகிட்டு சாமி வேண்டிக்கிட்டு போகிறாங்க சமயபுரம் கோவிலுக்கு போகிறாங்க வருஷ வருஷம் ஆனால் ஜனவரி இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய பேர் அது வேண்டிக்கிட்டு பொடி நடையாக கால்நடையாக நடந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க அதலாம் ரொம்ப வந்து பக்தியாக வேண்டிகிட்டு போகிறாங்க சமயபுரம் கோவில் அப்புறம் சில பேர் நிறைய கோவில் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் இந்த மாதிரிலான் வந்து நிறைய பேர் வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைய செய்கிறாங்க நடந்தே வேறு போய்விட்டு வராங்க இது எல்லாம் வந்து நான் சொல்லி வேண்டிக்கிறேன் என் தரப்பில் நான் சொல்கிறேன்